ஆ சொல்லுங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ நீங்கள் எந்த எங்கேங்கண்ணா இருக்கீங்க ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கீங்களா நீங்கள் இப்போ எத்தனை நாள்ண்ணா இங்கே தங்கறமாதிரி முடிவு பண்ணிருக்கீங்க ஒரு நாள்லையே எல்லாம் முடிச்சிவிட்டு பார்த்துட்டு போகற மாதிரிங்களாண்ணா இல்லை எப்படிங்கண்ணா ரெண்டு பகல் ஒரு இரவுங்களாகண்ணா சரிங்கண்ணா இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்ஜின்னு இருக்குண்ணா இப்போ நீங்கள் காலையில் வந்திங்க ஒரு நாள் முழுக்க உங்கள் கூடவே நான் ஆட்டோ வருவேன் அப்படின்னா அது ஒரு பேக்கேஜ்ஜிங்கண்ணா இல்லை ஒரு இடத்துல போய் ஒரு அரை நாள் மட்டும் எங்கள் கூட இருந்தால் போதும் அதற்கப்பறம் அங்கே அவங்களை விட்டுவிட்டு நீங்கள் கிளம்புறமாரின்னா அது ஒரு மெத்தடு வரும்ண்ணா இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கேருந்து சொல்லுறிங்க நான் ஒரு இடத்த ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் போய் விட்றேன் அப்படின்னா அது ஒரு சார்ஜ்ஜுங்கண்ணா நீங்கள் எப்படிங்கண்ணா கேட்குறீங்க சரிங்கண்ணா அண்ணா இப்போ ஒன்றும் இல்லைங்கண்ணா இல்லைங்கண்ணா இப்போ மைசூரில் பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ் இருக்குங்கண்ணா மைசூர் ஜூ இருக்குங்கண்ணா அதற்கப்பறம் ஒரு ஒரு கார்டன் பொட்டானிக்கல் கார்டன்ருக்குங்கண்ணா இந்த மூணு ப்ளேஸ்ஸை வந்து ஃபர்ஸ்ட்டு விசிட் பண்ணுங்கண்ணா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மீதியை வந்து அடுத்த நாள் பேசிக்கோங்கண்ணா ஆ இல்லைங்கண்ணா பேலஸ் வந்து நைட்டு போனால்தாங்கண்ணா நல்லா இருக்கும் லைட் நல்லா இருக்குங்கண்ணா ஒரு ஆறு மணிக்கு மேலே அப்படி யோசிக்கிறேங்கண்ணா நான் ஆனால் இப்போ எப்படி இல்லைங்கண்ணா இப்போ காலையில் ஜூ போயிக்கலாங்கண்ணா ஜூவில வந்து எல்லா அனிமலுமே இருக்குண்ணா எல்லா விலங்குமே அங்கே இருக்குது ஜூவில ஸோ அதனால் அங்கே போயிட்டுங்கண்ணா அங்கே முடிச்சிவிட்டு அங்கே இருந்து நேராக கார்டன் போயிரலாண்ணா கார்டன் போயிட்டு கார்டனில் வந்து ஒரு செவன் ஓ க்ளாக் வரைக்கும் இருந்துவிட்டு அங்கே ஏன்னா ஒரு ஒரு ஒரு ஒரு வாட்டர் கேம்ன்னு ஒன்று இருக்குண்ணா அதை முடிச்சிவிட்டு அங்கேருந்து வந்தோம்னா நம்ம நேராக வந்து மைசூர் பேலஸ் போனால் நல்லா இருக்குங்கண்ணா அண்ணா இப்போ ஒரு நாள் முழுக்க வரணும் அப்படின்னா உங்கள் கூடவே இருக்கணும் ஏன்னா இப்போ பார்க்கிங் எல்லாம் எங்கள் காசுதாண்ணா அது எல்லாம் போக பார்த்தன்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்து எட்நூறுரூவா வருதுங்கண்ணா ஏன்னா அது ஆயிரத்து முன்னூறுரூவா கொடுத்தாருன்னா அது அப்பெல்லாம் வந்துருந்ச்சிண்ணா இப்போ பார்க்கிங்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் போனால் இப்போ இந்த நீங்கள் வந்து சீசன் டைம்மில் வந்துருக்குறீங்க இப்போ அங்கே ஓவர் க்ரவுடாக இருக்கும் அந்த இடத்துல போனீங்கன்னா நம்மளுக்கு நம்ம கார் ப ஆட்டோலாம் நிறுத்துறத்துக்கே இடம் இருக்காதுண்ணா அங்கே இங்கேன்னு காசு கொடுத்து நிறுத்தணும் அந்த காசு நாங்க தான் பார்க்கணும் சாப்பாட்டுக்கு நீங்கள் பார்த்துக்குறிங்களா இல்லை அப்படின்னா சொல்லுங்கள் ஒரு இரநூறுவா கம்மி பண்ணலாண்ணா சரிண்ணா உங்களுக்கும் அண்ணா ஒரு ஆயிரத்து ஐந்நூறுரூவா கொடுத்து போங்கண்ணா எல்லாம் பார்த்துக்குலாங்கண்ணா நம்ப எல்லாம் பார்த்து அப்டே பண்ணலாம் அண்ணா என்னெண்ணா ஆயிரத்து எட்நூறுவாய்லேருந்து ஆயிரத்து எட்நூறுவாய்லேருந்து முன்னூறுரூவா கம்மி பண்ணிருக்கேன் மறுபடி மேலையும் ஒரு நூறுரூவா கம்மி பண்ணுன்னா எப்படிங்கண்ணா எங்களுக்கும் கட்டுபடி ஆகணும்லண்ணா சரி ம் சரிங்கண்ணா சரி நீங்கள் வந்துவிட்டு இப்போ சரிண்ணா இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துருவண்ணா நானு போகலாங்கண்ணா ம் ஆ சரிங்கண்ணா ம்